பட்டன் ஃபோன் வாங்கி பிரயோஜனம் இல்லாமல் போச்சு அதாவது நம்ம ஒன்று கேட்டால் அவன் ஒன்று கொடுத்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத் தலையில் கட்டிவிட்டான் அவங்கிட்ட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் வாங்கிகிட்டேன் நம்ம உ உபயோகப்படுத்துகிறதுக்கும் முடியல முடிஞ்ச முடிய கடைசியில் பார்க்கையில இது இந்த ஃபோன் வர முடியாமல் இருந்த காலத்துலேயும் நம்ம உபயோ புழங்கிட்டு தான் இப்போது வந்ததுக்கு அப்புறம் இது காஸ்ட்டுக்கு டச் ஃபோன்னு சொல்கிறோமே ஒழிய நல்லா அது நல்லவிதமாக இருக்குது ஆனால் அதை பழகுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் நல்ல பேசுகிறதுக்கு சௌகரியமா இருக்கிறது பிடிக்குது ஆனால் பட்டன் ஃபோன் வந்து வாங்கினது வாங்கினது ஆனால் வேஸ்ட்டு வேஸ்ட் தான் அதை பயன்படுத்துகிறதுக்கு முடியாட்டியும் எதையோ ஒன்று உபயோகப்படுத்திக்கலாம் வ இன்கமிங் கால் அவுட்கோயிங் காலுக்கு வச்சிட்டு யூஸ் பண்ணலாம் வாங்கும் போது வாங்கிவிட்டோம் இப்போ அதை வச்சு பழகிதான் ஆகணும் வேறே வழி இல்லை